எங்கள் வீட்டில் சோனி டிவி வாங்கினோம் சோனின்றது பெஸ்ட்டு கம்பெனின்னு சொன்னாங்க நம்பி போய் ஒரு சோனி டிவி ஸ்பீக்கரு சிடி பிளேயரு எல்லாம் சேர்த்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஆச்சு சோனி வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து ஒரு ஒன்றரை வருஷம் தான் நல்லா ஓடிச்சு ஒன்றரை வருஷத்தில் பார்த்தா சும்மா லைட்டாக ஒட்டைன இருக்கான்னு ஒரு துணி வச்சு துடச்ச பாவந்தான் துணி வச்சு துடச்சதும் ஒரு நாள் லைட்டாக உள்ள லைட்டாக ஒரு சின்ன லைட்டு மாதிரி எரிஞ்சுது சரி சின்ன லைட்டாக எரியுதேன்னு பார்த்தாக்க நாளுக்கு நாள் படம் மங்க ஆரம்பித்தது என்னடா படம் மங்குதே அப்படீன்னு பார்த்தா அங்கே அங்கே அங்கே அங்கே புள்ளி புள்ளியாக லைட்டு மாதிரி எரிஞ்சுது அங்கங்கே புள்ளி புள்ளியாக வருகுதே லைட் எரியுதேன்னு சொல்லிட்டு சோனி கம்பெனிகாரரை கூப்பிட்டு காமிச்சோம் என்னாங்க டிவி வாங்கி ஒன்றரை வருஷம் தான் ஆகுது இந்த ஒன்றரை வருஷத்திலேயே இவ்வளோ காசு செலவு பண்ணி டிவி வாங்கிருக் முப்பத்தி ரெண்டு இன்ச் டிவியை ஒன்றரை வருஷத்திலயே இந்த மாதிரி ஆயிடுச்சு என்னாப்பானு சோனி கம்ப டிவி கம்பெனிக்காரனை கூப்பிட்டு காமிச்சால் இது டிவி போயிடுச்சு மேடம் ஐநூறு ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் மேடம் கொடுக்குறீங்களான்னு கேட்கறான் இல்லைங்க இது சரி பண்ணி கொடுங்க சரி பண்ணாக்க எட்டாயிரம் ரூபாய் ஆகும் மேடம் அது கூட ரொம்ப நாள் ஓடுன்னு சொல்ல முடியாது எப்போ வேணாலும் நிற்கலாம் நீங்கள் எட்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி வாங்கறது ஒன்று அதைவிட நீங்கள் புதுசாக வாங்கலாம் மேடம் அப்படீன்னு சொல்கிறான் வீட்டுக்கு வர்றவன் நம்ப வீட்டு பணத்தை கொடுத்து ஒரு ரெண்டு வருஷம் கூட சீராக பார்க்க முடியல இவ்வளோ செலவு பண்ணி பார்த்துட்டு சோனினால் பயமாக இருக்குது இப்போ வாங்கறதுக்கு நல்லா இருந்தது கம்பெனி நல்ல கம்பெனி நல்ல கம்பெனின்னு எல்லாம் சொன்னாங்க ஆனால் என் வீட்டுக்கு வந்த பொருள் ஒன்றரை வருஷத்திலேயே போனதுலேருந்து சோனி கம்பெனியே வெறுத்துவிட்டோம் நாங்கள் இப்போது சோனியே வாங்கலை தா இப்போது சிடி பிளேயர் ஓடிட்டிருக்கு சிடி பிளேயர் கூட அப்பப்போ மக்கர் பண்ணுது ஏன் இல்லை ஒரு பொருள் வாங்குறோன்னால் காசு கொடுத்து அது உபயோகமாக இருக்கணும் இந்த அளவுக்கு மோசமாகிச்சினு நினைக்கவே இல்லை ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருந்தது சோனி டிவி எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் அழுத்தி துடச்சிட்டுருப்பீங்கோ அதனால் போயிட்டிருக்குனு என்னாங்க டிவினு இருந்தால் மேலே அழுக்கு படிஞ்சால் துணியை வச்சு துடைக்க தான் செய்வாங்க அதுக்குன்னு துடைக்காம எப்படி என்னிக்கி வாங்கின்னு வந்து மாட்டினோமோ அப்படியேவா வச்சிட்டிருக்க முடியும் லைட்டாக ஒரு துணியை வச்சு துடச்சது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவிங்க ஒரு துணியை வச்சு லைட்டாக துடச்சதுக்கே வேஸ்ட்டாக போச்சுங்க